நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட்டிங்லயிருந்து ஒன்னாவதுலயிருந்து அஞ்சாவது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங்லருந்து எனக்கு ஒரு என்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை எனக்கு என்ஜினியரிங் தான் படிக்கணுன்னு ஆச என்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன் அது எப்படின்னா இப்போ காலையிலேருந்து ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இங்கேதான் படித்தேன் அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க வந்து சங்கிரி போயிட்டாங்க அங்கே எங்கள் ஊர் எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் சங்கிரி போய்ட்டாங்க அப்போது வந்து கொஞ்சம் பாதுகாப்பும் அதாவது பார்த்துக்கறதுக்கு எங்கள் பாட்டி கூடயே இருந்தேன்னா அதனால் கொஞ்ச அவ்வளோக்கா சரியாகவும் படிக்கவும் இல்லை எல்லாம் ஒரு மார்க்ஸ் எதுவுமே இல்லை டென்த் வரைக்கும் டென்த்துலேயே மார்க் ரொம்ப லோவாக மார்க் தான் எடுத்தேன் அதனால் குரூப் வந்து நான் எதிர்பார்த்த இன்ஜினியரிங் போகிறதுக்கான குரூப் வந்து தரல அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா எங்கள் அப்பாகிட்ட கேட்ட அப்பா நீங்கள் என்னை சேர்த்து படிக்க வை நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சிடுவேன் கண்டிப்பாக படிப்பேன் என்னை வந்து இங்கே என்னை இங்கே விட்டதுனால தான் என் பசங்களோட செட் சேர்ந்துட்டு என்னால் சரியாக படிக்க முடியல அதனால் இப்போ நான் என்ன வந்து நீங்கள் வேற ஸ்கூல்ல எங்கேயாச் சேர்ந்து ஜாயின் பண்ணி நான் உங்கள் கூடேயே இருக்கேன் இல்லை ஹாஸ்ட்டல்ல தங்கிற மாதிரி இருந்துக்கிறேன் அதனால் ஹாஸ்ட்டல்ல தங்கிதான் படித்தேன் அது வந்து விவேகானந்தா ஹயர் செகண்டரி ஸ்கூல் அங்கே வந்து பாண்டமங்கலம் அதாவது வேலூர் டிஸ்ட்ரிக்ல இருக்குது அங்கே தான் படித்தேன் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன் ஒரு ஆயிரத்தி நூற்று ஆயிரத்தி இருவத்தொம்போது மார்க் எடுத்தேன் டுவெல்த்தில் ஆயிரத்தி இருவத்தொம்பது மார்க் எடுத்தேன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் எம்ஐடி இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அதாவது யாருமே நான் இன்ஜினியரிங் படிப்பேன்னு இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை நானும் என் தங்கச்சியும் நான் என்கூட பிறந்த தங்கச்சி ரெண்டு பேரும் என் தங்கச்சி அண்ணா யுனிவர்சிட்டியில படிச்சிருந்தாள் மெட்ராஸ் அண்ணா யுனிவர்சிட்டியில படிச்சு இன்ஜினியரிங் சி சிஎஸ்ஐ முடிச்சிருக்குது நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் எம்ஐடி காலேஜ்ல நான் முடிச்சிருக்கேன் அதனால் ஸோ அதனால் நான் இதை தான் நினச்சேன் நினச்சத நான் ஒருபோல எடுத்து நான் நினச்ச முடிஞ்ச முடிச்சிருக்கேன்